நாங்கள் ஆடு வளர்க்குறோம் ஆனால் பத்து பதினைஞ்சி ஆடு வளர்க்குறோம் ஆனால் பேங்க்கில் லோன் கேட்டோம் கொடுத்தாங்க ரெண்டு லட்சம் ரூபா அதில் வளர்த்துட்ருக்கோம் ரெண்டாவது கோழியும் வளர்க்குறோம் ஒரு இருபது முப்பது கோழி வளர்க்குறோம் ஆனால் ஆட்டுக்கெல்லாம் வந்து நல்ல மருந்து நோய் எல்லாம் வராமல் எல்லாம் பார்த்துக்குறோம் கோழிக்கு வந்து நல்ல சுடுதண்ணியில் மருந்தெல்லாம் கலக்கி சுடுதண்ணி தான் கொடுப்போம் ரெண்டு நேரமும் நல்லா க்ளீன் பண்ணி அந்த கோழிப் பெட்டியை நல்லா நீட்டாக வைச்சுக்குவோம் இல்லைன்னா நோய் வந்துடும் அதே மாதிரி ஆடும் அந்த மாதிரி வைச்சுக்குவோம் ரெண்டு மூணு நேரமும் நல்லா க்ளீன் பண்ணி கொட்டாயை ஆடெல்லாம் நல்லா சுத்தமாக நோய் வராமல் நல்லா பாதுகாத்து வைச்சுக்குறோம் நல்லா இல தழையெலாம் போட்டு புண்ணாக்கு பருத்தி மக்காச்சோளம் ராகி எல்லாமே அரைத்து தவிடு மாதிரி வச்சுட்டு எல்லாமே சுடுதண்ணி கலந்து தான் கொடுத்துட்ருக்குறோம் பச்ச தண்ணியெல்லாம் அவ்வளோ கொடுக்குறதில்ல புண்ணாக்கு தண்ணி எல்லாமே கொடுக்குறோம் மக்காச்சோளம் அந்த தட்டையெல்லாம் போடுகிறோம் நல்ல இலைங்க தழை தான் கொடுத்துட்ருக்குறோம் நல்லாவே இருக்குது ஆனால் லோனும் கொடுத்துருக்காங்க